பருவங்கள் மாற மாற செடிகளை நம்பதான் பராமரிக்கணும் செடிகள் எப்படி பராமரிக்கணுன்னால் இப்போது மழை காலங்களில் எப்போவுமே செடி ஈரப்பதமாக இருக்கும் மழை எப்போயுமே பேஞ்சுகிட்டே இருக்கிறதால செடிகளுக்கு நம்ப அவ்வளவாக தண்ணி ஊற்ற தேவையில்லை அந்தமாதிரி செடிகள் வந்து கொஞ்சம் வெயில் அடிக்கிற பக்கமாக இருந்தால் நல்லா வளரும் இதுவே வெயில் நாளில் பார்த்திங்கனா நம்ம வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறமாரி இருக்கும் ஏனால் வெயில் நாளில் எல்லாமே வறட்சியாக இருக்கும் தண்ணிக்கே கஷ்டமாக இருக்கும் அப்போது வந்து செடிகளுக்கு தண்ணி கிடைக்கணுன்றது ரொம்ப கஷ்டம் செடிகள் வந்து ஈரப்பதமாகவே இருக்காது அந்த டைமில் வெயிலும் அதிகமாக அடிக்கும் ஸோ வெயில் அதிகமாக அடிக்கிறதால செ செடிகள் வந்து சீக்கிரமாக செத்து போயிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வெயில் நாளில் செடிகளுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றணும் எப்படின்னால் வெயில் அடிக்கும்போது பிற்பகல்லயோ அந்தமாதிரி தண்ணி ஊற்றக்கூடாது ஒன்று செடிக்கு தண்ணி ஊற்றுனா காலையில் வெயில் வர்றத்துக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றணும் இல்லைனா ஈவினிங் சன்செட் ஆனதுக்கப்புறம் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும் வெயில் அடிக்கும்போது நம்ம தண்ணி ஊற்றினோன்னா அது வந்து அந்த ஹீட்டில் வந்து செடியை பாதிச்சுடும் ஸோ வெயில் அடிக்கும்போது நம்ம செடிக்கு அந்த தண்ணி ஊற்றகூடாது அந்தமாதிரி எப்போயுமே வெயில் ரொம்ப வெயில் நேரம் நிறைய அடிக்கும் அதனால செடி வந்து வெயிலில்தான் இருக்கணும் ஆனால் வெயில் நாளில் ரொம்ப அடிக்கிறதால நம்ம செடிகளுக்கு அடிக்கடி தண்ணி விடுறமாரி இருக்கும் நம்ம அதெல்லாம் மறக்காமல் பண்ணினோன்னா செடி வந்து நம்ம கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கலாம் அதே வெயில் நேரம் பார்த்திங்கனா இயற்கையாகவே இயற்கையாகவே மழை நிறைய பேஞ்சுகிட்டே இருக்கும் ஸோ அந்த டைமில் மரங்களுக்கு வந்து அவ்வளக்கா செடிகளுக்கு தண்ணி தேவைப்படாது இதுவே நம்ம வீட்டில் இந்த சின்ன சின்ன பாத்திரத்தில் அந்த வாட்டர் பாட்டிலில் வளர்க்குற செடின்னால் பரவாயில்ல நம்ப எங்கே வேணால் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் வீட்டுக்கு வெளியே தோட்டத்தில் அந்தமாதிரி பூச்செடியோ இல்லை வேறு ஏதாவது மரம் செ மரம் மரக்கன்றோ அந்தமாதிரி ஏதா வச்சுருந்தோனா அது வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்து பராமரிக்கணும் ஏனால் இப்போது ஒரு மரமெல்லாம் செடியாக பெரிசா வளர்ந்துருச்சின்னா அது வந்து நம்ம அவ்வளோக்கா எதுவும் பராமரிக்க வேண்டாம் அதுவே சின்னதாக இருந்துச்சுனா அதுக்கு வந்து நம்ம அது கொஞ்சம் பெரிசா வளர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நிறையா பார்த்துக்கணும் அதுக்கு தண்ணி போடணும் உரம் போடணும் அந்தமாதிரி வெயிலில் வச்சுருக்கணும் கொஞ்சம் நேரம் அந்தமாதிரி பண்ணணும் அதை அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்துருச்சின்னா நம்ம அதை போய் வெளியே வைச்சோனா அதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி விட மறந்துட்டேன்னாலும் அது கொஞ்சம் நல்லா வளர்ந்துரும் அதுவே அது சின்னதாக இருக்கும்போது நம்ம அதை கொஞ்சம் பார்த்து பார்த்து வளர்க்கணும்